நான் வந்து பார்த்திங்கனா பன்னெண்டாவது படிச்சு முடித்த உடனே சட்ட கல்லூரியில் சேரணுன்ட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தது ஆனால் என்னோட அதிர்ஷ்டம் வந்து அந்த காலேஜில் கிடைக்க முடியல பன்னெண்டாவது படித்த உடனே அந்த காலேஜில் ப படிக்கணுன் நினைச்சேன் ஆனால் படிக்க முடியல அப்புறம் பார்த்திங்கனா க கிருஷ்ணகிரியில் வந்து அறிஞர் அண்ணா காலேஜில் வந்து பிஏ ஹிஸ்ட்ரி படித்தேன் அப்ளிகேஷன் போட்டு காலேஜி போய் ஜாயின் பண்ணிவிட்டு மூணு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிணேன் கஷ்டப்பட்டு ஏதோ படிச்சுட்டேன் படித்த பின்னாடி பார்த்திங்கனா அதே விடாமுயற்சினால் வந்து நான் சட்ட கல்லூரியில் தான் படிக்கணும் சட்டம்தான் படிக்கணும் அப்படின் சொல்லிட்டு சேலம் சென்ட்ரல் லா காலேஜில் வந்து என்னோட சட்டிவிகேட்டை கொடுத்து காலேஜ் அட்மிஷன் போட்டுவிட்டேன் என்னோட முயற்சிக்கு பார்த்திங்கனா என்னோட நண்பர்களும் ஃப்ரெண்ட்ஸுகளும் வந்து நிறைய பேர் வந்து இதுக்கு இதாக இருந்தாங்க அதே மாதிரி பெற்றோர்கள் பெற்றோர்கள் வந்து முக்கியமாக வந்து ஆலோசனை கொடுத்தாங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறது கஷ்டத்துல இருக்கும் போது என்ன எப்படி படிச்சு முன்னேறி வரது அப்படின்ற சுச்சுவேஷனில் வந்து அப்பா அம்மாவும் எனக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர் ஜலாலுதீன் சாரும் வந்து இதுக்கு வந்து ரொம்ப ஆலோசனை வந்து கொடுத்தாங்க அதனால வந்து இப்போ நான் சட்ட கல்லூரியில் வந்து படிச்சுட்ருக்கறேன் ஏன்னெனு பார்த்திங்கனா என்னோட விடாமுயற்சியின் காரணமாக தான் வந்து இந்த முடிவு எடுத்துருக்கிறேன்